முதல்ல எல்லாேருக்குமே சேர்த்து சமைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாருந்துச்சி நானே எல்லா வேலையும் செய்கிறது வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு இதுக்கான வழி என்ன பண்ணுறது அப்படினு சொல்லி நான் யோசனை பண்ணிணேன் அவங்கவர்களுக்கு ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்தேன் மூணு அடுப்பு இருக்கிற ஸ்டவ்வு வாங்கினேன் அவங்கவர்களுக்கு ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்தேன் ஒருத்தர் தக்காளி அறிங்க ஒருத்தர் வெங்காயம் உரிங்க ஒருத்தர் சாதத்துக்கு அரிசி ஊற வைங்க அப்படி எல்லாேருக்கும் அவங்கவர்களுக்கு ஒவ்வொரு வேலையை பிரித்து கொடுத்ததும் சமையல் சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு எனக்கும் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுது அந்த யுத்தியை நான் வந்து மறுபடியும் மறுபடியும் நிறைய பேருக்கு சமைக்கும் போது நான் அந்த யுத்தியை பயன்படுத்திகினேன்